இந்தியாவை பொறுத்த அளவிற்கு பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது இந்தியாவிற்கு என்று ஒரு உணவு முறை என்பது எதுவும் இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கங்களும் ஒவ்வொரு பொருட்களும் அங்கு பிரபலமாக இருக்கிறது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய உணவாக கருதப்படுகிறது வந்து காலையில் இட்டலி இட்லியை பொறுத்தளவுக்கு அதுக்கு வந்து ஃபேவரெட்டாக ஒரு மசாலாவோடு ஒரு அரோமாவோடு ஒரு தொட்டுக்க கொடுக்குறது அப்படின்னா சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பல்வகையான இட்லிக்கே பலவகையான தொட்டுக்கைகள் இருக்கிறது இங்கே அது மாதிரி கேரளாவை பொறுத்தளவில் வந்து மட்ட அரிசி பருப்பு சம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் என்பது மிகவும் பிரபலமாக இருக்கிறது ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ரொட்டி தால் இது போன்ற உணவுகள் வந்து அங்கே பிரபலமாக இருக்கிறது இது போன்ற தமிழ்நாடே தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு உணவு வந்து முக்கியத்துவமாக இருக்கிறது உதாரணத்திற்கு திருநெல்வேலி அல்வா திண்டுக்கல் கமருகட்டு திண்டுக்கல் கமருகட்டு கும்பகோணம் இட்லி காஃபி கும்பகோணம் காஃபி மதுரை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருகளுக்கும் ஒவ்வொரு உணவு வகைகள் மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது இங்கு பிரபலமாக அதிக அளவில் எடுக்கக்கூடிய மசாலாப் பொருள் என்பது சக்தி மசாலா ஆச்சி மசாலா என்று பல்வேறு நிறுவனங்கள் மசாலாக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இவையில் எவ்வு எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே ஒவ்வொரு முறையான உணவுகளும் வேறுபடுகிறது உதாரணத்திற்கு ஊறுகாய் ஒருவகையான பொடியும் சாம்பாருக்கு ஒருவகையான பொடியும் செய்யப்படுகிறது இதனால் வந்துட்டு இந்தியாவை பொறுத்தளவிற்கு இந்தியாவிற்கு என்று ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் எதுவும் கிடையாது பட் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு அதிகமான ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்குது இவை போன்ற இதைப்போன்று அன்றாட வாழ்வில் தயாரிக்கப்படக் கூடியது இட்லி தோசை பொங்கல் வடை பூரி மசாலா கிழங்கு சப்பாத்தி ரொட்டி நாண் நாண் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா தந்தூரி சிக்கன் செட்டிநாடு சிக்கன் குடல் குழம்பு ஆட்டுக்கறி நெஞ்சு வறுவல் மூளை வறுவல் ஈரல் வறுவல் நல்லி எலும்பு சூப் நல்லி எலும்பு குழம்பு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காடை பிரியாணி கௌதாரி பிரியாணி பிரான் பிரான் பிரியாணி நண்டு பிரியாணி என்று பலவகையான உணவு மசாலா பொருட்கள் இங்கு மிகவும் பிரபலமாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கிறது இந்தியாவில் உள்ள மாநிலங்களை பொறுத்தளவில் அதற்கான நிறத்தையும் அதற்கான ருசியையும் அதனுடைய தரத்தையும் அடிப்படையில் வைத்தே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உணவுகள் பிரபலமாக இருக்கிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நகர்ப்புறங்களில் கிடைக்கக்கூடிய துரித உணவுகள் என்பது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ் பானிபூரி சாட் மசாலா என்று பல்வேறு மசாலா பொருட்களும் பல்வேறு உணவுகளும் இங்கு இருக்கிறது தலைப்பாக்கட்டு பிரியாணி பிரியாணி எடுத்துக்கொண்டாலே ஒரு ஆயிரத்தெட்டு பிரியாணி சம்பா பிரியாணி சீரக சம்பா பிரியாணி மூங்கில் அரிசி பிரியாணி மூங்கில் பிரியாணி என்று பல்வேறு வகையான பிரியாணிகள் இங்கு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்திலும் இங்கு உணவுப்பொருட்களும் மசாலாப்பொருட்களும் பிரபலமாகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியவாறாக இருக்கிறது